இந்தியாவில் பருவநிலை வெவ்வேறு விதமாக இருக்குது எப்படினா இப்போதிக்கு நம்ப தமிழ்நாட்டில் இப்போ கிருஷ்ணகிரிலருக்கோம் கிருஷ்ணகிரியில வந்து ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாசத்தில் வெயில் அதிகமாகருக்கும் யாராலையும் வெளியே வர முடியாது அப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில் வந்து மழை காலம் ஃபுல்லாக மழை பேயும் குளிரும் அப்படே அந்த கிளைமேட் வந்து இப்போ ஏலகிரி ஏலகிரி ஊட்டி அதெல்லான் இப்போ வந்து எப்போமே அங்கே வந்து குளிராகவே கிளைமெட் வந்து சில்லுனுயிருக்கும் எப்போமே